கை கால் முறிஞ்சாங்க நாம் வந்து அந்த போய் விழுந்த உடனே அதை கை பக்கத்தில் போய் என்ன முறிஞ்சிருக்குதா வலி இருக்கா என்னனு கேட்டு அந்த கை எல்லா நல்லா மேலே தூக்கி பார்த்து கீழேயும் மேலேயும் முறிஞ்சிருக்குதா இல்லை எலும்பு கிலும்பு கட்டாய்க்குதானு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிர நம்ம அதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத யோசனை பண்ணிட்டு திரும்ப வந்து பக்கத்தில் எதாவது ஜீஹச் இருந்தால் ஜீஹச்ல போய் பார்த்து அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அப்பறம் அதுக்குண்டான மாவு கட்டுகள்லாம் போடுவாங்கள் அதையும் பார்த்துட்டு மறுபடி திரும்ப ஒரு விசிக்கா வர சொல்லுவாங்கள் திரும்ப கை கால் கூடிருச்சா என்னனு பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து பக்கத்தில் சிங்கிரி பாளையம் இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்துக்கு போய் அவங்களும் அங்கே அதே மாதிரி ஸ்கேன் மிஷின்லாம் வச்சிருக்காங்கள் அவங்களும் அதே மாதிரி எடுத்து அதையே என்ன பண்ணலாம் எலும்பு முறிஞ்சிருக்குதா என்ன இல்லை அப்படியே சாதாரணமாக எதாவது வழி இருக்கா எதாவது வீக்கம் இருந்ததுன்னா அதுக்கான கட்டு போடலாமா அப்படின்ட்டு அவங்களும் நல்லா ச முறையான படிக்கு நிறைய செய்கிறாங்க எங்கள் ஏரியாவில் நிறைய நாட்டு வைத்தியம் நிறைய பண்ணுறாங்க நல்லாவும் போச்சுங்கள் டாக்டருகிட்ட போறவகளும் இருக்காங்கள்